ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சார் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சீட்டிங் வந்து ஃபை இருக்குது சார் ஃபை சீட்டிங் கெப்பாசிட்டி மாருதி சுஸூக்கி ஈக்கோ ஆமாம் வேணுன்னால் நம்ம ரெண்டு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிலாம் பின்னால் பேபி சீட்டிங்கு ரெண்டு சீட்டுங்க ஆமாம் மைலேஜ் வந்து மைலேஜ் வந்து பதினஞ்சு வருது சார் ஆமாம் அஞ்சு சீட்டிங்கில் அஞ்சு சீட்டில் ஏசி வேரியண்ட்டு அப்பறம் ஏழு சீட்டில் நான் எட்டு இதில் நான் ஏசி வேரியண்ட்யிருக்குங்க சார் ஈக்கோ மாருதி சுஸூக்கி ஈக்கோ சொல்லுங்கள் சார் ஏர்பேக் வந்து அஞ்சு வரும் சார் ஆமாம் அஞ்சு சீட்டு இருக்கிற இதில் ஏசி வேரியண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வரும் எட்டு நான் ஏசியில் இருக்காது சார் ஏர் பேக்கு ஆன் ரோட் பிரைஸ் வந்து எல்லாம் இன்ஷுரன்ஸு எல்லாம் சேர்த்து ஆறரை லட்சம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபை லேக்ஸ் வருது சார் ஆன் ரோடு ஆமாம் சார் ம் வெயிட்டிங் பீரியட் வந்து மேக்ஸிமம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் சார் ஆமாம் கலர் கெடச்சிக்கும் சார் கெடச்சிரும் என்ன வேணாலும் ஆமாம் ஆ கிருஷ்ணகிரி பிராஞ்ச் கிருஷ்ணகிரி ஆமாம் ஆமாம்மாம் ம் அலாய் வீலெல்லாம் வேணுன்னால் நம்ம போட்டுக்கலாம் சார் ஸ்பெசிஃபிகேஷன் ஆமாம் சார் ஆமாம் அ ஆ இல்லல்லல்லை சொல்லுங்கள் சார் சிட்டி ட்ரைவில் நல்லா இருக்குது சார் இப்போது சார் சிஎன்ஜி வருது சார் வருது வேண்னால் ஃபிட் பண்ணிக்கலாம் வேண்னால் ஃபிட் பண்ணிக்கலாம் சிட்டி ட்ரைவுக்கு நல்லாயிருக்கு சார் ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சார் ம் ம்